ம் வணக்கங்க சொல்லுங்க என்ன இன்றைக்கி டேப்லெட்டில் என்ன ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்களா ம் ம் ஆ சொல்லுங்க ஆ சரி சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் சொன்னிங்கன்னால் பரவாயில்ல பேஷண்ட் நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ம் சொல்லுங்க இந்த இது மார்க்கெட்டில் இது இப்போ ஃபீவரு ஏன்னால் இப்போ நிறைய பரவிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட்யெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா ம் ம் சரி சரி சரி சரி

அப்படியா அப்படியா

சரி சரி சரிங்க நம்ம ஒரு கொஞ்சம் நீங்கள் ஒரு நம்ம நம்மளோட இதில் மெடிக்கலில் கொடுங்க நம்ம இதில் வைக்கிட்டும் நானும் வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஆ ஃபர்தராக எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்தால் ரிசல்ட் நல்லபடியாக வந்ததுன்னா மறுபடியும் மேற்கொண்டு உங்கள் கா கம்பெனியே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இதில் இது ஒன்று தான் டோலோ இந்த ஐட்டம் தான் இருக்கும்மா மத்தபடி இந்த சளி அந்த மூக்கில் ஒழுகுறதுக்கு அதுக்கெல்லாம் எதாவது ட்ராப்ஸ் மாதிரியெலாம் கொண்டு இல்லை அந்த கிட்ஸுக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னு வைங்க கிட்ஸுக்கு மட்டும் கு கு குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு ஏன்னால் அந்த தண்ணி மருந்து குழந்தைங்களுக்கு தண்ணி மருந்து இருக்கும் அப்புறமேட்டு இந்த காய்ச்சலுக்கு அதெல்லாம் இருக்குமில்லங்க அதை மட்டும் கொடுங்க வெச்சு பார்க்கட்டும் மெடிக்கலில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதுவே இதே ஸ்டாக்கை வந்து அப்படியே நான் ஃபாலோவ் பண்ண சொல்லிடுறேன் உங்கள் இதுவே என்னங்க அப்போ நான் டாக்டர்கிட்டையே பேசுகிறேன் எப்படி என்னென்றத நானும் ஒரு தடவை அவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அவர் என்ன அவருக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டுவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஆடரு கொஞ்சம் மெடிக்கல்லேருந்து கொடுக்க சொல்லிடுறேன் சரிங்களா சரிங்க ஆ சரி மறுபடியும் வந்திங்கன்னால் பாருங்க ஆ இது குழந்தைங்க இந்த வயிற்று வலின்னு அழுகுறாங்க அதுக்கு மட்டும் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க ஆ அது பாருங்க அது கொஞ்சம் டோஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் டோஸு கம்மியாக இருக்கணும் அதை பார்த்து இது பண்ணிவிடுங்க ஆ ம் ஆமாங்க ஆ சரிங்க கண்டிப்பாக கேட்டு பார்க்கறேங்க ஆ சரி சரி சரிங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க ஆ சரிங்க நான் பார்க்கறேன் பேஷண்ட் அடுத்து இருக்காங்க சரி நீங்கள் அடுத்த வாரம் வாங்க ஆ ஓ ம் ஆ ஆ சொல்லுங்க உங்கள் கார்டு இருக்கும்ன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து கூப்பிட்றேன் சரிங்களா ஓகே ஓகே ஆ சரி ஆ